ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீ ஓகே அப்படிங்ளா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிலாமா அப்படிங்களா சரி சரி உங்களோடய சேல்ரி மேம் டொண்ட்டி தௌசண்ட்ங்களா ஸோ உங்களுக்கு கம் டொண்ட்டிங்களா இல்லை க்ராஸ் டொண்ட்டிங்களா க்ராஸே டொண்ட்டி தானுங்களா பார்த்திங்னா எங்களோடய ரூல்ஸ் படி பார்த்திங்னா நாங்கள் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல் உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் லோன் கொடுப்போம் ஆனால் ஹெச்சுசிஎல்கிங்கறது வந்து ஒரு டாப் கம்பெனிங்கிறதுனாலே நான் உங்களுக்கு அப்ளே பண்ணுறேன் மேடம் அப்படிங்ளா சரி ஓகே நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ மந்த்து பே ஸ்லிப்பை வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களோடய மெயில் ஐடி வந்து என்னோடய வா நம்பர்லேருந்து சென்ட் பண்ணுறேன் பேன் கார்டு உங்களோடய ஆதார் கார்டு அப்புறம் வந்து உங்களோடய ஆ பேங்க் ஸ்டேட்மென்ட்டு ப்ளஸ் உங்களோடய சேலரி ஸ்லிப் லாஸ்ட்டு த்ரீ மந்த்து ஓகேங்களா ஆமாம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்து கம்பல்சரி வேணும் மேம் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிபில்ருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு எப்படியும் இன்னைக்கு அப்ளே பண்ண அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு நான் சொல்லிடறேன் மேம் ஓகேங்களா அதுல்லாமல் இப்போ நீங்கள் எதுக்காக லோன் அப்ளே பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிலாமா அப்படிங்ளா அப்போது நீங்கள் எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாமே மேம் நீங்கள் ஏன் இந்த லோன் ட்ரை பண்ணுறீங்க ஓகே உங்களுக்கு இப்போது பார்த்திங்னா பர்சன்டேஜ் வந்து லெவன் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் வரும் ஓகேங்களா ஏன்னால் நாங்கள் எல்லாருக்குமே வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் போடுவாங்க ஆனால் உங்களுக்கு டாப் கம்பெனிங்கிறதுனாலே இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு லெவன் பர்சன்டேஜ் போடுகிறோம்

இல்லை இல்லை மேம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஏதா ப்ரூஃப் வெச்சுருக்கீங்ளா இப்போ லோக்கல் அட்ரஸ்க்கு ஏதா ப்ரூஃப் வெச்சுருக்கீங்ளா இல்லை தமிழ்நாடு வந்து சைனிங் ப்ரூஃப் மேம் இப்போ எனக்கு ஆதார் கார்டாவது ட்ரைவிங் லைசென்ஸாவுது அப்படி இல்லை உங்களோடய ரேஷன் கார்டாவுது ஏதாவுது பர ப இப்போ நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு இருக்குல்லிங்களா உங்களுக்கு நான் கேட்கறது வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஓகே இப்போ நீங்கள் நான் நீங்கள் எங்கேயிருந்து இப்போ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேருந்தா ஏன்னால் நீங்கள் கரண்ட் அட்ரஸ் எங்களுக்கு வேணும் ஏன்னால் நாங்கள் உங்கள் நேட்டிவ் அட்ரஸ் எடுத்துக்காமல் கரண்ட் அட்ரஸ் எடுத்துப்போம் இப்போ உங்களோடய சேலரி அக்கௌன்ட் வந்து மேம் எந்த பேங்கில் மேம் இருக்குது ஓகே அதில் மேம் அதில் உங்களுக்கு இந்த அட்ரஸ் இருக்குங்களா ஆ நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த நீங்கள் அந்த பேங்க் ஸ்டேட்மென்ட்டை ஒரு ப்ரூஃபாக கொடுத்துருங்க ப்ளஸ் இதெல்லாம் எனக்கு அனுப்ச்சுருங்க நான் நைட்டு உங்களுக்கு அப்ளே பண்ணிடறேன் அப்ளே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு நான் சொல்லிடறேன் மேம் இப்போ நான் நீங்கள் உங்களுக்கு லோன் வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் ஆகணும் மேம் அப்ரூவல் ஆகி நீங்கள் அதுக்கு மறுநாள் டூ டேஸில் நீங்கள் ரிஸீவ் பண்ணிக்கலாம் அமௌன்ட்டை ஓகே ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ப்ரூஃபெல்லாம் அம்ச்சு விடுங்க அம்ச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் நேரில் வராப்ல இருக்கும் அன்றைக்கு நான் உங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவேன் மேம் ம் ஓகே மேம் ஓகே